ஆ ஆ சொல்லுங்க மேடம்

அப்படியா ஆ கிடைக்கும் மேடம் கிடைக்கும் இன்னிக்கு ஸ்பெஷல் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் கூட அது இருக்குது அப்புறமா கார்லிக் ஜிஞ்சர் சிக்கன் இருக்குது பெரி பெரி சிக்கன் ஷவர்மா ஷ ஷவர்மா ஆ அது கூட இருக்குது மேம் அதுக்கு அப்புறமேட்டுக்கா

ஸ்வீட்டுங்களா ஆ பிரெட் அல்வா இந்த பிரெட் அல்வா குலோப் ஜாமுன்லாம் குலோப் ஜாமுன் மேம் ஆமாம் மேடம் நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் கேட்ட அப்புறம் தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் மேம் அதெல்லாம் நீங்கள் வந்து வர்றதுக்கு ஒரு ஒன் அவர்க்கு முன்னாடி புக் பண்ணீங்கன்னால் நாங்கள் அரேஞ் பண்ணி வைப்பேனுங்க வைப்பேன் மேடம் ஓகே மேம் ஆனால் நீங்கள் வந்துவிட்டு ஒரு நாங்கள் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நீங்கள் வந்தீங்கன்னால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற ஐட்டம்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே மேம் ஓகே நீங்கள் நீங்கள் நீங்கள் பதினைஞ்சு பேரை கூட்டிகிட்டு வாங்க மேம் நம்ம பொருளெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி தருவோம் ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் நீங்கள் நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஒன் அவர்க்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் டேபுள் புக் பண்ணி வச்சுருவோம் அரேஞ் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் பதினைஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம் மேடம் ஆ ஓகே மேடம்